எங்கள் மாநிலத்தில் என்ன மாதிரி விழா ந விழா நடக்கும்னா பொங்கல் தான் வந்து எங்களுக்கு முக்கியமான நாள் தை மாசம்னாவே தை வந்தாவே நல்ல காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள் தை மாசத்தில் பொங்கல் வரும் எ நாங்கள் வந்து நாலு நாள் அந்த பண்டகை ஃபஸ்ட் நாள் பண்டிக வந்து போகி பண்டிக சொல்வாங்கள் ரெண்டாவது நாள் வந்து பெருவும் பெருதிங் அதாவது நம்ம வீ வீட்டில் முன்னோரு இறந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு படைக்கின்றத்துக்காக பெரிய பெரும் பொங்கலுன்னு சொல்லுவாங்க மூணாவது நாள் மாட்டு பொங்கல் சொல்வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற மாடு ஆடுங்களுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுறது நாலாவது நாள் வந்து எல்லோருக்குமே கறி விருந்து வச்சு சாப்பிடுவோம் இது நாலு நாளைக்கும் ரொம்ப சந்தோசமான விழாவா இருக்கும் சொந்தக்காரங்கலாம் அவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க நம்ம வீட்டில் பிறந்த பொட்டை பொண்ணுங்களுக்கெல்லாம் புடவ எடுத்து கொடுப்போம் நம்ம பசங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுப்போம் அதெல்லாம் வந்து சந்தோசமாக இருப்போம் நாலு நாளைக்கும் நாலு ட்ரெஸ்ஸு அஞ்சு ட்ரெஸ்ஸு அது மாதிரி எடுத்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுங்களா பார்த்து சந்தோசப்படனு உனது இது இப்படி இருக்குது எனது இப்படி இருக்குது எனது இவ்வளோ வில உங்களது இவ்வளோ வில அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோசப்படனு இருப்போம்